ஆ ஹலோ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள்

சரிங்க அப்படிங்களா இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வீக்கம் மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பெயின்கில்லரும் ஆயின்மெண்ட்டும் போதும் ஆனால் வந்து உள்ளே வந்து ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறீங்க அதனால் வந்து நீங்கள் ஸ்கேன் எடுத்துதான் பாத்தாகணும் ஆமாம் அதுக்கப்புறம்தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இல்லை பெயின்கில்லர் நீங்களாக வந்து மெடிக்கலில் வாங்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு காயம் எந்தளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு தான்

ம் இல்லை அப்படி பண்ண வேண்டாம் உங்களுக்கு பக்கத்தில் யாராவது சின்னதாக டாக்ட்ரு ஆஸ்பத்திரி எதாவது இருந்தால் அவங்கக்கிட்ட பாருங்கள் பார்த்துட்டு காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்துடுங்க ஆ ஆமாம் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லலாம் ஏன்னா போர்ன் எதாவது பிரச்சனை பண்ணிருந்துச்சுனா நீங்கள் பெயின்கில்லர் இதெல்லாம் விட்டிங்கன்னா அப்பறம் உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் ஆயிடும் அதனால் வந்து ஸ்கேன் எடுத்தாகணும் கண்டிப்பாக ம் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ம் சரி ஆ காலைல வாங்க ஆ சரி